எங்கள் மின்சாதனங்களில் வந்து சமையலறையில் என்னென்ன இருக்குது அப்படின்னா மிக்ஸி இருக்குது மிக்ஸியை பொறுத்த வரைக்கும் அப்போலாம் வந்து மிக்ஸி அப்படின்னா மிக்ஸியே இல்லை அப்போலாம் வந்து அவங்க அம்மிக்கல்லில் தான் அரைத்து ஆனாலும் அது டேஸ்ட்டாக தான் இருக்கும் அம்மிக்கல்லில் அரைத்து அது ரொம்ப ரொம்ப நேரம் எடுக்கும் ஆனால் இப்போ வந்து மிக்ஸி இருக்கிறதுனால உடனே எதுவாக இருந்தாலும் சட்டுன்னு ஒரு டூ மினிட்ஸில் ஃபைவ் மினிட்ஸில் ஏதோ ஒரு சட்னியோ இல்லை ஏதோ அரைக்கணும் தேங்காய் அரைக்கணும் அந்த மாதிரி ஏதாவது அரைக்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் சீக்கிரமே நம்மளால அதை அரைக்க முடிஞ்சிடுது இதுவே வந்து மிக்ஸி இல்லை அப்படின்னா வந்து நம்ம அம்மியில் வந்து அரைச்சுக்கிட்டு இருக்கணும் ரொம்ப டைம் எடுக்கும் இப்போது ஆஃபிஸ் போகிறவங்க ஸ்கூல் போறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் செய்யணும் அப்படிங்கிறதுனால டைம் இப்போது காலையிலேயே செவன் ஓ க்ளாக் அந்த மாதிரியே எல்லோரும் கிளம்புறாங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள்லாம் இப்போ செவன் ஓ க்ளாக்கே வேன் வந்துடும்னு சொல்லிவிட்டு அவசரம் அவசரமாக கிளம்புற பட்சத்தில் வந்து மிக்ஸி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அம்மியில் அரைக்கிற டைமை விட இப்போ மிக்ஸியில் அரைச்சுட்டோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் சட்டினியும் சீக்கிரம் அரைத்து கொடுக்குறதுனால நமக்கு கொஞ்சம் அதில் டைமும் சேவ் ஆகுது இன்னும் என்ன ஒரு மின்சாதம் என்ன இருக்குதுன்னா அப்படின்னா க்ரைண்ட்ரு க்ரைண்ட்ரை பொறுத்த வரைக்கும் இப்போது வந்து காலையிலேயே டிஃபனுக்கு வந்து மாவு வேணும் அப்படின்னா நமக்கு வந்து க்ரைண்ட்ரு இருக்கறதுனால வந்து நம்மளால அரைத்து போட முடியுது இல்லைனா வந்து நம்ம ஆட்டுக்கல்லில் உக்கார்ந்து மாவு அரைச்சுக்கிட்டு இருக்கணும் ரொம்ப நேரம் ஆகும் இப்போ ஜாயின் ஃபேமிலியாக இருக்காங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலி உள்ளவங்கள்லாம் வந்து நிறையா பேர் இருப்பாங்க இப்போ அவங்கள்லாம் இருக்கும் போது நிறைய மாவு அரைக்கணும் அவுங்களுக்கெல்லாம் இப்போ வந்து கடையிலேயே வாங்கணும் அப்படின்னாலும் நிறைய மாவு ஆகும் இப்போயே ஒரு பாக்கெட்டே வந்து முப்பதுருவா விக்கும் போது நம்ம மாவு வாங்குகிறோம் அப்படின்னா ஜாயின் ஃபேமிலியில் உள்ளவங்க நிறையா பேர் பத்து பேர் பன்னெண்டு பேர் அப்படிலாம் எங்கள் வீட்டிலலாம் இப்போ பத்து பேர் பன் எங்கள் வீட்டிலலாம் பதிமூணு பேர் இருக்காங்க எங்களுக்கெல்லாம் இப்போ கடையில் போய் மாவு வாங்கிட்டு வந்து அரைக்கிற அளவுக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து செய்கிற அளவுக்கெல்லாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப காசு பண்ணி காசு போட்டு டெய்லி வாங்குகிற அளவுக்கெல்லாம் இருக்காது அதனால் நாங்கள் க்ரைண்ட்ரு இருக்கிறதுனால டெய்லியுமே நாங்கள் வந்து டூ டேஸுக்கு ஒன்ஸ் த்ரீ டேஸுக்கு ஒரு தடவை வந்து நாங்கள் வந்து க்ரைண்டரில் மாவு ஆட்டி எடுத்து வெச்சுக்குவோம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வெச்சுக்குவோம் மூணு நாளைக்கு வந்து புளிக்காமல் கெட்டு போகாமல் அப்படியவே இருக்கும் இதுவே வந்து ஆட்டுக்கலில் மாவு அரைக்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப நிறைய பேர் இருக்கிறதுனால வந்து ஆட்டுக்கல் வந்து நிறைய மாவு அரைச்சுக்கிட்டு இருக்க முடியாது எப்படின்னா அப்போலாம் வந்து ஆட்டுக்கல்லில் தான் வந்து அரைச்சுக்கிட்டு இருந்தாங்க இதில் வந்து என்னென்னா டைமும் நேரமும் வந்து நமக்கு ரொம்ப ஆகாது க்ரைண்டரை பொறுத்த வரைக்கும் இதுனா வந்து ஒரு ஆள் தள்ளி விடணும் ஒருத்தங்க அரைக்கணும் சுற்றணும் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டைம் ஆகும் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் க்ரைண்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப டைமும் ஆகாது அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும் நம்ம அரிசியை அள்ளி போட்டுவிட்டோம் அப்படின்னா போதும் அது பாட்டுக்கு அரைத்து நமக்கு மாவு அப்பப்போ மட்டும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளித்து விடுற மாதிரி இருக்கும் கரண்ட் இல்லை அப்படின்னா மட்டுந்தான் கொஞ்சம் சிரமப்படணும் கரண்ட்டு இருக்கிற நேரத்தில் அரைத்தோம் அப்படின்னா அதுப்பாட்டுக்கே அரைச்சி அரைச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம அப்பப்போ வந்து பார்த்து தண்ணி அள்ளி போட்டு தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்பறம் நம்ம கையால் எடுத்து போட்டோம்னா மட்டும் போதும் இப்போ அதுக்கும் க்ரைண்டருக்கு வந்து தானாகவே எடுத்து போடுற அளவுக்கு கூட டெக்னாலஜிலாம் வந்துடுச்சி

இப்போ கேஸ் அடுத்து பார்த்திங்கன்னா கேஸு கேஸ் மட்டும் நம்ப வந்து நம்ம வந்து வெறகு அடுப்பில் வந்து சமைச்சிக்கிட்டுருக்கோம் இதை பொறுத்த வரைக்கும் எல்லாத்திலையுமே எப்படின்னா நேரம் தான் நமக்கு வந்து ரொம்பவே வந்து சேவ் ஆகுது சீக்கிரம் செய்யணும் அப்படின்னா இப்போது காலையிலேயே சீக்கிரம் கிளம்பணும் ஒரு ஆஃபிஸுக்கு போகணும் அந்த மாதிரிலாம் டைம் இருக்கும் போது நம்ம அடுப்பு பத்த வெச்சிக்கிட்டு விறகு வெச்சி பற்ற வெச்சி சில அடுப்புலாம் மழை நேரத்திலலாம் எரியவே எரியாது இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வந்து கேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேஸ் அடுப்பு வெச்சி எரிச்சிக்கிட்டுருந்தோம் கேஸில் வெச்சி யூஸ் பண்ணோம் அப்படின்னா சட்டுன்னு என்ன செய்யணுமோ சட்டுன்னு செஞ்சுட்டு நம்ம வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும் வெளில போகிறவங்களுக்கும் சீக்கிரம் நம்ம நேரத்தோடய கிளப்பிவிடவும் நம்மளால முடியும்